எங்கள் வீட்டில் நாங்கள் பயன்படுத்துகிற மின்சாரப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது தொலைக்காட்சி தான் அது நான் பிறக்குறத்துக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் வாங்கிவிட்டாங்க இருந்தாலும் இப்போ சுவுத்துல மாட்டுற மாதிரி இருக்க பெரிய டிவி எப்போ வாங்கினதுனா நான் வந்துட்டு ஆறாம் வகுப்பு படிக்கும்போது வாங்கினோம் அதுதான் இன்னுமும் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஓடிக்கிட்டிருக்கு அதில் தான் நாங்கள் எங்கள் முக்கியமான பொழுதுபோக்கு எல்லாமே அதில் தான் நாடகம் பார்க்கறது படம் பார்க்கறது பாட்டு கேட்கறது எல்லாமே நாங்கள் அதில் தான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏசி இருக்குது அது எதுக்காக வாங்கினோம் அப்படின்னா வெயில் காலத்தில் ரொம்ப வெக்கையாக இருக்கும்போது நாங்கள் அதை போட்டோம்னால் எங்களுக்கு தூங்கும்போது அந்த வேர்வை வராது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நமக்கு வந்துட்டு கசகசன்னு இருக்காது ஸோ நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அதுக்காக நாங்கள் ஏசி வாங்கினோம் அதுக்கப்புறம் தொலைக்காட்சியிலே பார்த்தீங்கன்னா நிறையா அதில் நமக்கு பயன்பாடுகளெலாம் இருக்குது எப்படின்னா நம்ம படத்தை வந்துட்டு ஃபோனில் இறக்கி வச்சு அது மூலமாக நம்ம டிவியில் போ போட்டு பார்க்கலாம் தென் அதுக்கப்புறமா நாடகம் பார்க்கலாம் படம் பார்க்கலாம் பாட்டு கேட்கலாம் நம்ம பொழுதுபோக்கு நிறைய தனியார் தொலைக்காட்சிகளெலாம் பார்த்தீங்கன்னா ச சரியான ந கரெக்டாக அந்த நேரத்தில் ஆறு மணி ஏழு மணி அந்தமாதிரி இருக்கிற நேரத்துலெலாம் ஏதாவது புதுப்படங்கள் போடுவாங்க பண்டிகை தினத்தன்று எதாவது புது கொ படம் போடுவாங்க நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என் கிட்டே பார்த்தீங்கன்னா மடிக்கணினி இருக்குது அது நான் எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு கணினி வச்சுருந்தேன் ஆனால் மடிக்கணினி போன வருஷம்தான் வாங்கினேன் எதுக்குன்னால் என்னோட படிப்புக்காக பயன்படுத்துறதுக்காக வாங்கினேன் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் எங்கே வேணால் நம்ம படிக்கலாம் ஸோ அது ஒரு தடங்கலாக இருக்கக்கூடாது கணினால் வீட்டிலே தான் வச்சுருக்கணும் வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது அங்கே நமக்கு தடங்கலாக இருக்கும் படிக்க முடியாது அதே மடிக்கணினால் நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ எதாவது ஊருக்கு போகிறோன்னா போய்கிட்ருக்குற வழியில படிக்கலாம் அங்கே போய் படிக்கலாம் நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு போய் படிக்கலாம் அங்கே போய் வேலை செய்லாம் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்ய முடியல அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே வேலை செய்யலாம் ஸோ அதனால அவ்வளோ பயன்பாடுகள் அந்த மடிக்கணினியில் இருக்கறனால தான் நான் அதை போ அதை வாங்கினேன் அதை வந்துட்டு நான் இப்போது இப்போது வந்துட்டு எவ்வளோ இதாக இருக்கோ அதைதான் வாங்கினேன் நான் ஸோ இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் எனக்கு அது வச்சு வரமாதிரி நல்லா நல்லதாக தான் வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது ஆனால் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இதெல்லாம் தான் நான் வந்துட்டு பயன்படுத்துகிற மின்சாரப் பொருட்கள் எங்கள் வீட்டில்